நான் அங்கே அங்கே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்துட்டு மொபைலில் ரீல்ஸ்லாம் எடுப்போம் ஃபன்னுக்காக ஃபோட்டோ எடுக்கிறது விட ரீல்ஸ் வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஏ ஃபோட் ஃபோட்டோ எடுக்கிறது வந்துட்டு ப்லரரா தெரிஞ் தெரியும் ஃபில்ட்ரு சம் ஃபில்ட்ரு வந்துட்டு செட் ஆகாது ஃபேஸ்க்கு பட் ரீல்ஸ் எடுக்கிறப்போ ஷார்ட்ஸ் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ட்டர் தெரியலைனா கூட நம்ம ஆக்ஷன் நல்லா தெரியும் அண்ட் நார்மலாவே நாங்கள் எடுப்போம் ஃபோட்டோ எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரீல்ஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் பட் ஃபோட்டோனால் டக்குன்னு எடுத்துடலாம் ரீல்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் பிகாஸ் ஏ ரீல்ஸில் வந்துட்டு நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் ஆக்ஷன் பண்ணணும் அது எல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் பார்க்க சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ இப்போல்லாம் நார்மலாக ஃபேஸை வெச்சு எடுத்தால் எடுத்தால் போதும் ஃபோட்டோனால் ஃபோட்டோ ரீல்ஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது ஃபோட்டோ எடுக்கிறது வந்துட்டு ஈஸி ரீல்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நாங்கெல்லாம் ரீல்ஸ் எடுத்தால் நிறைய டேக் போவோம் யாரவது ஒருத்தர் சிரிச்சிடுவோம் ஸோ ஒருத்தர் சிரிச்சாலும் அது போய்ச்சி ஸோ அதில் அது வந்து நல்லா வரணும் அப்படின்னா வாய்ஸ் கொடுக்கறது நம்ம ஆக்ஷன் மௌத் ஆக்ஷனும் ஒழுங்காக கொடுக்கணும் மற்ற ஆக்ஷன்ஸும் ஒழுங்காக கொடுத்தா தான் ரீல்ஸ் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கும் ஷார்ட்ஸும் அப்படி தான் என் ஃப்ரெண்டு கூட இருக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்துட்டு சிரிச்சிடுவா அடிக்கடி நானே சிரிச்சிடுவேன் நானும் என் ஃப்ரெண்டு தான் மோஸ்ட்டா ரீல்ஸ் எடுப்போம் பட் நிறைய ரீல்ஸ் நாங்கள் எடுத்து எடுத்து வெச்சுப்போம் பெருசாக காட்ட மாட்டோம் யாருட்டேயும் எங்கே கலாய்ச்சிடுவாங்களோனு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ரீல்ஸ் எடுக்கிறது கஷ்டம் ஆனால் ஒரு டைம் பெர்ஃபெக்டாக எடுத்துட்டோம்னா பார்க்க சூப்பராக இருக்கும் அது ஒரு மெமரியாக இருக்கும் ஃபோட்டோவை விட ரீல்ஸ் நல்ல மெமரி கொடுக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபோட்டோஸும் எடுப்போம் ரீல்ஸும் எடுப்போம் ரீல்ஸ் எடுக்கிறது பிடிக்கும் அது எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிரிச்சிடுவோம் ஏதாச்சும் பண்ணுவோம் பட் எடுத்ததுக்கப்பறம் பார்த்துட்டே இருப்போம் அதை ஒரு ஒன் வீக்குக்கு அதை அடிக்கடி போய் போய் போய் போய் பார்த்துட்டே இருப்போம் ஐயோ எப்படி இருக்குது நம்ம எடுத்தது அப்படி சொல்லிட்டு நம்ம பண்ணிணது அப்படி சொல்லிட்டு போய் போய் பார்த்துட்டே இருப்போம் அது அப்போது ஃப்யூச்சரில் மட்டும் மெமரியாக இருந்தால் இல்லாம நாங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டே இருப்போம் ஸோ ரீல்ஸ் கஷ்டம் பட் ரீல்ஸ் வந்துட்டு செம மெமரி கொடுக்கும் ஃபோட்டோவை விட